நிலப்பறவைகள்னால் நீர் பறவைகள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னான்னா நீர் பறவைகள் வந்து குளம் ஆறு கடல் அந்த போ அதுபோல் ஒரு குட் குட்டை அதுபோல் நீர்ல இருக்குதுங்க அதுங்க வந்து மீன் புழு பாசன் அப்படி தான் சாப்பிடுங்க கொக்கு வந்து நீளமாக இருக்க வாய் நீளமாக இருக்கிறதுனால உள்ள இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையும் மீன் இறால் எல்லாமே சாப்பிடும் வாத்து நீர்ப்பறவை எல்லாமே அதுலாம் சாப்பிடுங்க இது வந்து நிலப்பறவைன்னா வந்து குருவி மைனா கிளி அதுங்கள் மயில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னால் பழம்லாம் சாப்பிடுவாங்க நி நிலப்பறவை வந்து இதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அவங்களுக்கு ஏத்த மாரி எதாவது சாப்பிடுவாங்க மரத்தில் பழம் சாப்பிடுவாங்க கீழே எது வீணாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க நிறையா கிடைக்கும் இப்போ காடு பகுதியெலாம் நிறையா இந்த கொடுக்கள்ளிக்காய் அந்தமாரி கிளிக்கு நிறையா கிடைக்கும் மாங்காய் அதெல்லாம் நிறையா கிடைக்கும் கிளிக்கு அதனால் அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க அந்த மைனாலாம் மரத்திலியே ஏறி சாப்பிடுவாங்க அவங்க என்ன தேவையோ அவங்களுக்கு ஏத்தமாரி சாப்பிட்ருவாங்க